நான் இளைஞர்களோட இந்த வேலையில்லாத் திண்டாட்டத்தைப் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்பட்னா ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன்னோன்னு வந்துட்டு பசங்களோட இன்ட்ரஸ்ட்டு பாதி பசங்களுக்கு வந்துட்டு இப்போ வேலைக்கு போணுங்கிற தாட்டே கிடையாது ஸோ சரி சரியா ஸ்டடிஸ்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல இன்னொன்று வந்துட்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போது டெக்னாலஜியில பார்த்தோம் அப்பட்னா நாலு பர்சன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை டெக்னாலஜியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது வந்துட்டு பண்ணுது ஸோ அந்த இடத்துல நாலு பேர்த்துக்கு வேலை இல்லாத போது ஸோ அதுக்காக நான் வந்துட்டு டெக்னாலஜி வளரக்கூடாதுன்லாம் சொல்லல அதுவும் தேவை பட் ஆட்டோமேட்டிக்காவே ஃபுல்லா இல்லாது கொஞ்சம் மேன்வலாக இருந்துச்சு அப்படின்னா டெக்னாலஜியும் டெவலப் ஆன மாதிரி இருக்கும் வேலையும் எல்லாத்துக்கும் கிடச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு சரியாக கவனம் கொடுக்காத வேலையெல்லாம் பார்த்தோம் அப்புடின்னா சிஎஸ் ஆன கம்பெனி செக்ரட்ரி அப்புறம் டேட்டா அனாலிஸ்டர்ஸ் இதுப்போல் வேலைகளுக்கெல்லாம் சரியாக கவனம் கொடுக்குறது இல்லை ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ரிச் பியூப்புள் மட்டுமே படிக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபஸ்ட் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் அவங்களுக்குத் தெரியிறதில்ல அதுக்கான ஒரு ப்ளேஸ்மெண்ட்டும் இங்கே கிடைக்கிறதில்ல ஏன்னா பெரிய பெரிய காலேஜ்லஸ்லலாம் இந்த மாதிரி ஒரு கோர்ஸெல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு இஷ்யூவாக இருக்குது

ப்ரைவேட்டாக நிறைய இன்ஸ்ட்யூஸ் எல்லாம் அவார்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பட் கவுர்மெண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு எதுவும் நடக்குறதில்லை அதுக்காக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அவார்னஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன தான் நம்ம வந்துட்டு கவுர்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க சைட்லேருந்து நம்ம வந்துட்டு அவார்னஸ் ப்ரோக்ராம் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கான ஒரு ப்ளேஸ்மெண்ட் வேணும் இந்த கோர்ஸெல்லாம் இருக்குப்பா நீ போய் படி அப்பட்னா நாங்கள் அவங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்புடின்னா எக்கனாமிக்கலி வீக்கனாக வீக் அப்படி இருக்கும் பொழுது ஸோ அந்த மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் நம்ப இந்த கவுர்மெண்ட் காலேஜ்ல கொண்டு வரணும் அதெல்லாம் வந்து கவுர்மெண்ட் சைட்ல பண்ணாங்கள் அப்படின்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அதிகப்படுத்தலாம் மோஸ்ட்டாக இப்போ இருக்கிறத பியூப்புளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இன்ஜினியரிங் அதை படிச்சிட்டு ஸோ மெடிக்கல் லைன் இதில் தான் மோஸ்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் நிறையப் பேர் போகிறாங்க அப்புறம் டிகிரி மட்டும் வாங்கி வச்சிட்டு வேலைக்குப் போகாமல் இருக்காங்கள் ஸோ அவார்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி நிறையா கோர்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு கவுர்மெண்ட் காலேஜஸ்லையே இருக்கிற மாதிரி பண்ணணும் அவ்வளோ தான்